கடலுக்கு போகும்போது நாங்கள் போகும்போதுலாம் ஆயிரக்கணக்கான மீனெலாம் இருக்குது கடலில் ஆனால் எங்களுக்கு மாட்டுறதுன்னு பார்த்தோன்னா ஒரு சில மீன் தான் மாட்டும் ஆனால் எனக்கு எது பிடிச்ச மீனுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் சொல்லலாம் அந்த மீன் நல்லாயிருக்கும் வறுத்தால் நல்லாயிருக்கும் அதில் முள் அவ்வளோவா இருக்காது அந்த மீனில் குழந்தைங்க சாப்பிட்லாம் அது வீட்டில் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துலைன்னு பார்த்தோன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்கள் எல்லாம் அந்த மீன் தான் சாப்பிடுவாங்க முள் அதிகமாக இருக்காது சாப்பிடம்போது அந்த முள் குத்தாது ஒரு முள் தான் இருக்கும் அந்த மீன் அதனாலே இப்படி நாங்கள் தலைமொற தலைமொறையா அந்த மீன் தான் சாப்பிட்டுன்னுக்குறோம் அந்த சங்கரா மீன் தான் சாப்பிட்டுன்னுக்குறோம் மற்ற மீனெலாம் பார்த்தோன்னா முள் அதிகமாக இருக்கும் ரொம்ப பஞ்சு பஞ்சாக இருக்கும் முள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாப்பிடும் போதெலாம் அதுதான் அந்த மீன் தான் சாப்பிடுவாங்க அதிகமாக காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கறவங்கள்லாம் அந்த மீன் சாப்பிடுவாங்க இந்த சங்கரா மீன்னால் முள் அதிகமாக இருக்காது அது நாங்கள் சாப்பிடுவோம் அந்த மீன் பெரிய இது காசு இருக்கிறவங்கன்னு பார்த்தோன்னா இந்த சுறா மற்றவங்க பொதுமக்களுங்க யாருன்னு பார்த்தோன்னா இந்த காசு இருக்கிறவங்கள்லாம் இந்த சுறா எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சு புட்டு அப்டேயே சாப்பிடுவாங்க புட்டு செஞ்சு அப்டேயே சாப்பிடுவாங்க அதை அது காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்களுக்கு இந்த இந்தமாரிலாம் சாப்பிடுவாங்க அவங்களோட அதிகமாக யாருன்னு பார்த்தோன்னா வஞ்சிர மீன் வாங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் இப்போல்லாம் கிலோ ரெண்டாயிரத்து ஐந்நூறுபா மூவாயிர ரூபா நாலாயிர ரூபா போவுது அது வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் ஒரே ஒரு பீஸ் நல்லா சூப்பராக இருக்கும் அது காசு காசு ரொம்ப ரொம்ப இருக்கிறவங்கள்லாம் அவங்கள்லாம் அது சாப்பிடுவாங்க அந்த மீனெலாம் இல்லாதப்பட்டவங்க இந்த கவளை கானங்கத்தா கொரவை அதெல்லாம் வச்சு அது சாப்பிடுவாங்க அந்த மீனெலாம் இருக்கிறவங்க அதுமாரி சாப்பிடுவாங்க அந்த மீன் நாங்கள் எப்போவுமே அது சங்கரா அதேமாரி நிறைய மீன் இருக்குது இந்த பனை கு இது கெண்டை கவளை கொரவை அதெலாம் கிலோ நூறுரூபா கிலோ நூறுரூபா நிறைய பேர் விற்றுன்னுவாங்க தெரு தெருவாக விற்றுன்னு வருவாங்க மீனெலாம் இருக்கிறவங்கள்லாம் சாப்பிடுவாங்க செஞ்சு இதை நல்லா சாப்பிடுவாங்க குழம்பு வைச்சு சாப்பிடுவாங்க வறுத்து சாப்பிடுவாங்க நேற்று ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட சாப்பிடுவாங்க